எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நல்லா வேலை செய்யும் போது மற்றவங்க என்க்ரேஜ் பண்ணுறது அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாட்டு பாடறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்குறவங்களை ரொம்ப ரசிப்பேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஊரை சுற்றி பார்க்கணும்னால் அதை விட சூப்பராக ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு